ஆ ஹலோ ஆ சொல்லுங்கள் சார்

ஆ சரிங்க சார் எங்கள் எங்கக்கிட்டேயும் அவரைக்கா பாவக்காய் கொத்தவரங்காய் முள்ளங்கி பீன்ஸு கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது சார் எல்லாம் நல்லா நாட்டு காயும் இருக்குது சார் அதுதான் ஆ சரிங்க சார் ம் பட்டாணி மொட்ச்ச அது எல்லாம் இருக்குது ஆ அவரக்காய் வந்து ஒரு மாசத்துலேயே வந்துருங்க சார் ஆ கொத்தவரங்காய் மூணு வாரம் ஆகும் சார் பாகக்கா வந்து ரெண்டு ரெண்ட்ரை வாரத்தில் வந்துரும் ஆ கத்திரிக்காய் ரெண்டு மாசம் ஆகும் சார்

ஆ சரிங்க கிடைக்கும் வெச்சுருக்கேன் ஆ சரிங்க சார் உங்கள் ஆ சொல்லுங்கள் சார் அனுப்புச்சி விடுங்க நான் வெச்சுட்றேன் பேசிக்கலாம் ஹலோ சார் ம் ஆ நீங்கள் எதுவும் அவசரமாக தேவைன்னா உடனே வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் சார் அனுப்பி விடுங்க

ஆ விதைகளோடைய ரேட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அது எப்போ இது டெலிவரி பண்ணுறது என்ன ஏதுன்னு நானும் அனுப்பிட்டுறேன்

ஆ சரிங்க சார் சரி தேங்க் யூ சார் ம்